தலைவலிக்கு நம்ம கசாயம் இஞ்சி தட்டி போட்டு கசாயம் போட்டு குடிச்சால் நல்லா இருக்கும் அதேமாதிரி அதிகம் நம்மளால ஐயோ தலைத்தூக்க முடியலை தலைவலிக்குதுன்னா பூ பூனைகாசுருக்குனு இருக்குது அது காய் இருக்கும் அந்த காய் எடுத்து நம்ம நெத்தியில் மூணு வாட்டி இப்படி நீ இப்படி மூணு வாட்டி குத்தி குத்தி எடுத்து மூணு காய் போட்டோம்னா அது படுத்தும் நம்ம படுத்தோம்னா அடுத்தவங்களை கூப்பிட்டு அந்த காயால் மூணு வாட்டி நம்ம முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த பூனைகாசுருக்க காய் நம்ம அதை குத்தணும்னா தலைவலி நீங்கிடும் அப்படி இல்லையா அது அதான் நாட்டு வைத்தியம் கரெக்டாக சரியாகிடும் அது சரி ஐயோ அது நம்மளால அது எங்கே தேடி நம்ம எடுக்க முடியும் அப்படினோம்னா வீட்டில் நாம் ஏதோ ஒரு மாத்திர வாங்கி போட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலாம் சரியாகிடும் இல்லைன்னா தைலம் தேய்ச்சிக்கலாம் அதெல்லாம் சரியாகிடும் தலைவலிக்கு டீ டீ போட்டு குடிக்கலாம் இல்லை காபி போட்டு குடிச்சிக்கலாம் அதான் கசாயம் கலந்து இந்தமாரி சில பேர் இஞ்சி போட்டு சுக்கு போட்டு கு சுக்கு போட்டும் பனைவெல்லம் போட்டும் குடிக்கலாம் இல்லை இஞ்சி அத கூட பால் ஊற்றி டீ தூள் போட்டும் குடிக்கிறவங்களும் குடிக்கலாம் நல்லா இருக்கும் இந்த தலைவலிக்கு தைலம் போட்டு தேய்க்கலாம் தலைக்கு தைலம் மாத்திரை யூஸ் பண்ணுறவங்க மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம்